நாங்கள் வந்துவிட்டு இந்து மதம் எங்களுக்கு இந்து மதத்தில் இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு எங்கள் மதத்தில் வந்துவிட்டு நாங்கள் எல்லா சாமியும் கும்பிடுவோம் எல்லா சாமியும் க கும்புட்றனால நாங்கள் வந்துவிட்டு பெருமாள் சாமி அதற்கப்புறோம் சிவன் முருகன் விநாயகர் எல்லா கடவுளையுமே நான் சரஸ்வதி எல்லா கடவுளையுமே நாங்கள் கும்பிடுவோம் நாங்கள் வத்துண்டு நான்வெஜ்ஜு எதும் சாப்பிட மாட்டோம் ப்யூர் வெஜ்ஜு மட்டும் தான் சாப்பிடுவோம் நாங்கள் உடல் உடலாலையும் சரி மனதாலையும் சரி அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருப்போம் கோயிலுக்கு போகற போயிட்டு பக்தியோட இருப்போம் நாங்கள் எந்த ஒரு சைவம் சைவம் மட்டும்தான் சாப்பிடுவோம் அசைவம் எதுவும் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அதனால் எங்களோட உடல் ஆரோக்கியம் சீராகவும் மெயின்டெயின் ஆயிட்டுருக்கு நாங்கள் வந்துவிட்டு வெஜிடேபிள்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் வேறு எதுவும் நான் வெஜ்லாம் அது மாதிரி எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல ஸோ நாங்கள் சாப்புட்றது எல்லாமே ப்யூர்லி வெஜ்ஜு மட்டும் தான் சாப்பிடுவோம் கோயில் எல்லா கோயிலுக்குமே நாங்கள் போயிட்டு பிரார்த்தனைகள் பண்ணுவோம் நான் புரட்டாசி மாதம் ஆனால் விரதம் இருப்போம் ஸோ அதனால் எங்கள் மதத்தில் பிறந்ததுக்கு நாங்கள் பெருமைப்பட்றோம் எங் எங்கள் இதில் கோயிலுக்கு போகறனால கொஞ்சம் எங்களுக்கு மன அமைதி ப்ளஸ் எல்லாமே நல்லதாக நடக்குது எங்களுக்கு நல்லதேக் கொடுக்குது